எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிட்டு தண்ணி ட்ரெயின் ஆகாமல் ஃபுல்லாக அப்படியே தண்ணி வ வ வாஷிங் மிஷின் ஃபுல்லாக நின்றுட்டு ரொம்ப கஷ்டமா இருந்திச்சு யூஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு இந்த வாஷிங் மிஷின் வேண்டாம் வேறு புது வாஷிங் மிஷின் வாங்கிடுலாம் அப்படின்னு சொல்லிட்டு டார்லிங் போனோம் அங்கே எதுவும் பிடிக்கல சத்யா போனோம் அங்கேயும் எதுவும் பிடிக்கல அதுக்கப்புறம் வசந்த் அண்ட் கோ வந்தோம் அங்க வந்துதான் எல்ஜி வாஷிங் மிஷின் வ பார்க்கலாம் எல்ஜி கம்பெனி தான் நல்லாயிருக்குன்னு பார்த்தோம் அப்போ எல்ஜி வாஷிங் மிஷின் வந்து இருபத்திரெண்டாயிரம் சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்களே லெஸ் பண்ணி இருபத்தோராயிரத்தி ஐந்நூறுரூபா கொடுத்தாங்க நல்லாயிருக்கு அந்த வாஷிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணோம் ரொம்ப நல்லா இருக்குது வாஷிங் மிஷினு ரொம்ப பிடிச்சிருக்கு துணி துவைக்கிறதும் நல்லாயிருக்கு துணிகளும் நல்லா அழுக்குப் போகுது ச பவுடர் போட்டால் அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கிறதும் இல்லை நல்லா ஃப்ரீயாக தண்ணியும் நல்லா வருது நல்லா துவச்சி தருது சீக்கிரமாக ட்ரையும் பண்ணிடுது நல்லா காய போடுறதுக்கும் நல்லா இருக்குது இந்த மழைக் காலத்தில் எல்லாம் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இந்த வாஷிங் மிஷின் எல்ஜி வாஷிங் மிஷின் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லாருக்குது இது மறுபடியும் இதை வாங்கணுனால் எல்ஜி வாஷிங் மிஷினே வாங்குவோம்